என்னோடய சொந்த ஊர் வந்துட்டு தரங்காம்படி இங்கே தரங்காம்படியில் வந்துட்டு சந்தை வந்து வெள்ளிக்கிழமையும் புதன்கிழமையும் போடுவாங்க அப்போ ஒரு கிலோ தக்காளியோடய வெலை பத்து ரூபாய் ஒரு கிலோ வெங்காயத்தோடவுளு இருபது ரூபாய் ஆனால் இப்போ இருக்கிற இந்த காலக்கட்டத்தில் ஒரு கிலோ தக்காளி வெலை முன்னூற்றி ஐம்பது ரூபாய் கேட்டாலே தலை சுற்றுதுல ஒரு கிலோ தக்காளி வெலை முன்னூற்றி ஐம்பது அதே வெங்காய வெலை எண்பது ரூபாய் இது சாதாரண மக்கள் வந்துட்டு இப்படி விலைவாசி ரொம்ப ஏற்றத்தால் சாதாரண மக்கள் காய்கறி வாங்கவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னால் ஏன் இவ்வளோ விலைவாசி ஏற்றத்தோடய விற்கிறாங்க அப்படின்னா விவசாய இப்போ நாட்டில் தண்ணி இல்லை இந்த அவங்களோடய அந்த சிக்கல்கள் விவசாய அந்த சிக்கல்கள்னால் அவங்க வந்துட்டு நம்ம போட்ட காசையாவது எடுக்கணும் அப்படின்றத்துக்காக விலைவா விலைவாசி ஏற்றத்தை ஏற்றிருக்காங்க இவ்வளோ விலைவாசி ஏற்றத்துனால் சாமானிய மக்கள் வந்துட்டு காய்கறி வாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆன்லைனில் வந்துட்டு ஷா ஆன்லைன் ஷாப்பிங் வந்துட்டு நம்மளுக்கு இப்போ ரொம்ப ஈஸியாக ஆகிருச்சில நம்ம போயி எதுவும் அலைஞ்சு இது பண்ணி வாங்க வேண்டாம் எல்லாமே நம்ம ஃபோனில் இருந்துட்டு ஒரு தட்டு தட்னொடனே நம்ம வீட்டுக்கே வந்துடும் வீட்டுக்கு வந்தும் அப்படி ஆன்லைன் பண்றதில் நம்மளுக்கு சில நல்ல ஃப்ராடக்ட்ஸும் இருக்குது நல் நல்ல நல்ல குவாலிட்டியாகவும் வரும் சிலது வந்துட்டு நம்ம என்ன தான் ஆன்லைனில் இருந்து வீட்டில் இருந்தே வாங்கினாலும் நம்ம போயி நேரில் பார்த்து வாங்கிற மாதிரி வருமா வராது இல்லை அந்த மாதிரி நம்ம சில ஃப்ராடக்ட்ஸு வாங்கும்பொழுது இப்போ வீட்டில் நம்ம நேரில் போயி அலைஞ்சு திரிஞ்சு வாங்க வேண்டிய ஃப்ராடக்ட்டு நம்ம ஆன்லைனில் வாங்கினோன்னு வெச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு அது ஒரு ஏமாற்றத்தளிக்கும் நம்ம எதிர்பார்த்த குவாலிட்டியில் இருக்காது நம்ம எதிர்பார்த்த டிசைன்ஸில் வராது அது நம்மளுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும்ல அதுதான் அதில் இருக்க நெகட்டிவ்ஸ்